தமிழ்மொழி தமிழ்மொழி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளுக்குமே மிக மூத்த மொழின்னு சொல்லாம் காலத்தாலும் சரி அதனோடு கூடிய சிறப்புகளாலும் சரி அதற்குரிய அமைப்புகளாலும் சரி தமிழ்மொழி வந்து மற்ற மொழிகளை விட மிக சிறந்த மொழி நூறு சதவீதம் வந்து சொல்லலாம் பிற மொழிகளை காட்டிலும் தமிழ்மொழி சிறந்த மொழி அப்படினு எதுக்காக சொல்லப்படுகிறதென்றால் தமிழ்மொழிக்கான வரலாறு தமிழ்மொழிக்கான சிறப்பு இயல்புகள் தமிழ்மொழிக்கான தொன்மை தமிழ்மொழிக்கான அந்த செந்தமிழ் தன்மை தொன்மை தன்மை பன்மை படி எல்லாமே உள்ள ஒரு மொழி வந்து தமிழ்மொழி தான் தமிழ்மொழி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிற மொழிகள் அனைத்து விடையும் மிக சிறந்தமொழி தமிழ்மொழி மொழிகளுக்கெல்லாம் தலையாய மொழி தமிழ்மொழி என்ன காரணோம் கேட்டிங்கன்னா வேறு எந்த ஒரு மொழிகளுக்குமே இல்லாத சிறப்பு அந்த மொழிக்கான இலக்கணம் வந்து தமிழ்மொழியில் இருக்கு அவ்வளவு இலக்கியங்கள் தமிழ்மொழியில் உள்ள இலக்கியங்கள் மாதிரி வேறு எந்த மொழிகளிலுமே கிடையாது அதுலையும் குறிப்பு என்னான்னா தமிழ்மொழிக்கினுள்ளே இலக்கியங்கள் தமிழ்மொழிக்குன்றே உள்ள ஒரு இலக்ககணம் இலக்கியம் அது மாதிரி இப்போ தமிழ்மொழியில் இருந்து வந்த பிரிந்த மொழிகள் தான் பலமொழி இப்போ கன்னடம் மொழியாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் இந்தாண்ட உள்ள திராவிட மொழிகளில் மூத்தமொழி வந்து தமிழ்மொழி கேரளாவில் உள்ள மலையாளமாக இருக்கட்டும் எல்லா மொழியுமே தமிழ்மொழியை துணை கொண்டு தான் ஓடியிட்ருக்கு இப்போ சமஸ்கிருதத்துக்கு மிக மூத்தமொழி வந்து தமிழ்மொழி தமிழ்மொழி இல்லைன்னா அவ்வளோ சிறப்பு எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து ஆயுத இது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெய்யெழுத்து உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு உயிர்மெய்யெழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆக மொத்தம் இரநூத்தி நாற்பத்தாறு அதுக்கு ஆயுத எழுத்துன்னு ஒன்று ஆயிர இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து அதோட இல்லாமல் குற்றியலுகரம் குற்றியலிகரம் சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்து பத்து வகைப்படுங்கிறாமாதிரி மகரம் ஆயுதம் உயிர்மெய் ஒற்றளப்படை குற்றியலிகரம் குட்டையலுகரம் இதுமாதிரி இலக்கண அமைப்புகள் செய்யுள் அமைப்பு செய்யுள்ளே பல வகையான செய்யுள் தேவாரம் திருவாசகம் சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியன்னா பதினெட்டு சங்க இலக்கியங்கள் பத்துப்பாட்டு எட்டுத்தொகை எட்டுத்தொகைனா நற்றிணை குறுந்தொகை பரிபாடல் பயிற்றுப்பத்து இந்தமாதிரி இலக்கியங்கள்ருக்கிறதா இருக்கட்டும் அதேமாதிரி இலக்கண நூல்கள் நன்னூல் அது இலக்கண நூலாக இருக்கட்டும் தேவாரம் இறைவனுக்கு பாடப்படுகிற பாடல்கள் தேவாரப் பாடல்களாக இருக்கட்டும் தமிழ்மொழிக்கு அவ்வளோ சிறப்புங்க அதேமாதிரி இலக்கணம் இக்கு ப்ளஸ் அ க ஒரு எழுத்து ஒரு எழுத்து கூட வந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா அதுக்கு ஒரு மாத்திரை குறிலுக்கு அரை நெடிலுக்கு ஒன்று க கா இந்தமாரி குறில் நெடில் மாத்தரை மெய் எழுத்துக்கு அரை மாத்தரை உயிரோட சேர்ந்தா மெய் எழுத்து சேர்ந்தா அதுக்கு என்ன ஃபார்முலா அதோட இது உயிர்மெய் வரும் மொழி முதலெழுத்து நிலைமொழி ஈற்றெழுத்து இந்தமாதிரி உயிர் ஈற்று புணர்ச்சி விதிகள் ஒரு மொழி இன்னோரு ஒரு வாரத்தை ஒரு வாரத்தை புணர்ச்சி வார்த்தைகள் கட்டளை வாக்கியம் ஆச்சிரியக்குறி அவ்வளோ இருக்குங்க செய்யுள் அமைப்பு திருக்குறள்னா ரெண்டு வரி எட்டுத்தொகைனா பத்து வரி இருக்கும் இதுமாரி எல்லாமே பலவிதமான பரிமாணங்கள் உள்ளது வந்து தமிழ்மொழி அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது மற்ற மொழிகளுக்கு எல்லாத்துக்கும் தலையாய மொழி தமிழ்மொழின்னு எதுக்காக சொல்லுறாங்கனா இதுக்காக தான் சொல்லுறாங்க அவ்வளவு சிறப்பு இயல்பு தமிழ்மொழியில் குற்றியலிகரம் குற்றியலுகரம் அது பல விஷயோம் இருக்கு இந்த இப்போ திருக்குறள்ன்னா ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரள் வேறு எந்த மொழிக்கும் கிடையாதுங்க இந்த திருக்குறளில் சொல்லாத விஷயமே கிடையாது எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க திருக்குறளில் திரு உலக வாழ்வியலை ஒட்டு மொத்தமாக திரட்டிய ஓ அடைக்கப்பட்ட ஒரு தொகுப்புன்னா அது திருக்குறள் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது யாருமே மறுக்க மாட்டாங்க மற்ற மொழிகளுக்குலாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருக்குறள் தமிழ்மொழியில் அது பல விஷயம் இருக்கு மொழிக்கு இந்த மொழிக்கு உள்ள ஏ ஏ அப்பா திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணோன்னு ஒரு நூலு மற்ற மொழிகளில் ஒப்பிட்டு பார்க்கவும் தமிழ்மொழி எவ்வளோ சிறப்புன்றத்துக்கு அவ்வளோ இருக்குங்க அதில் மாற்றுக்கருத்தே யாருக்குமே கிடையாது கண்டிப்பாக கிடையாது தமிழ்மொழின்னா அவ்வளோ பெஸ்ட்டு